ஹலோ மேம் நேவியா புக் ஸ்டோரா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் புக்ஸ்யெலாம் வாங்க வேண்டியது இருக்குது சில்ட்ரன்ஸ்கான புக்ஸு பாத்தீங்கனா பெயிண்டிங்கு கதை சின்ன குழந்தைங்களுக்கான பாட்டு இந்த மாதிரி புக்ஸ்யெலாம் வாங்க வரணும் உங்கள் கடையில் இருக்குதுங் ஓகேங்க சரி சரி ஏதாச்சும் ஆஃபர் ஏதாச்சும் ஆஃபர்யெலாம் இருக்குதுங்களா சரிங்க உங்கள் ஸ்டோரில் நாங்கள் ஒரு மெம்பெர்ஷிப்பாக ஆட் ஆகிக்கிலானு இருக்கோம் ஓகேங்க இந்த புக்ஸ் ரேட்டெலாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆமாம் சரி சரிங்க ஓகேங்க நாங்கள் வந்து ஒரு பண்டுலாகதான் வாங்கிறக்கு வரோம் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு பண்டுலாகதான் வேணும் ஸோ ஒரு பண்டுல் ஓகேங்க இது போக புதுசாக ஏதாச்சும் புக் இருக்கா ஓகேங்க நாங்கள் ஸ்கூலில் கேட்குறோம் கேட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் இதே நம்பர் தானுங்க நேவியா புக் ஸ்டோரு ப்ளேஸ் எங்கே இருக்குதுங்க ஓ ஓகேங்க நாங்கள் அங்கே வந்துட்டு கால் பண்ணுறோம் சரி நீங்கள் கொஞ்சம் ரூட் சொன்னீங்கனால் நாங்கள் கரெக்டாக வந்து புக்ஸெல்லாம் வாங்கிறக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்க டைமிங் சொல்கிறீங்களா ஓகேங்க நாங்கள் ஈவ்னிங் வர மாதிரிதான் இருக்கும் ஓகேங்க நாங்கள் ஓகேங்க தேங்க்ஸ்